எனக்கு வந்து குளிர்காலத்தில் போகிறதுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குளிர் காலத்தில் இப்போ நம்ம ஒரு பேருந்தில் பயணம் பண்ணுதோன்னு வச்சிக்கோங்களேன் அந்த ஒரு பேருந்தில் அங்கே உட்கார கூடிய இடத்துல ஓரமாக போய் உட்காந்துட்டு காதுலேயும் மாட்டிக்கிட்டு ஒரு பாட்டு போட்டுட்டு போனோம்னால் சூப்பராக இருக்கும் அப்படி ஒரு ஜம்முன்னு ஒரு ஒரு பயணம் பண்ணுறமாரி இருக்கும் அப்படியே அந்த ஜன்னல் வழியா வெளியே வாயை பார்த்துட்டே வரது ரொம்பவே அழகா இருக்கும் அதுவே நமக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குளிரு சமயத்தில்தான் ஒரு நம்ம என்ன நினைப்போம் வெக்கை சமயம்லாம் வந்துட்டுன்னால் எப்பா ஏன்பா இந்த வெக்கையலாம் வருதுன்னு சொல்லிட்டு வீட்டில ஒரு குளிரூற்ற ஒரு பெட்டி கிடக்கும் அந்த பெட்டியை ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படி ஜம்முன்னு வீட்டில இருப்போம்ல அதுதான் அது அந்த எண்ண எண்ணம் வரதனாலையே குளிர்காலம் எனக்கு நல்லா பிடிக்கும் அந்த குளிர் சமயத்தில் நல்லா சூடாக சமைத்து சாப்பிட்றது அந்தமாதிரிலாம் பிடிக்கும் வெக்கை சமயத்தில் பேசாமல் நம்ம ஒரு கொடைக்கானலுக்கு போயிர்லாமா ஊட்டிக்கு போயிர்லாமா அந்தமாதிரிலாம் எண்ணங்கள் வரும் நான் வந்து கொடைக்கானல்லாம் போயிருக்கேன் இந்த குளிர் சமயத்தில் போயிருக்கேன் நல்லா சூப்பராக இருக்கும் குளுகுளுன்னு இருக்கும் அப்போ வந்து அங்கே என்ன பண்ணுவாங்கன்னால் இந்த மரக்கட்டை எல்லாம் போட்டு எரிப்பாங்கள் இல்லை எரித்து சூடு உருவாக்குவாங்களே இல்லை அது வந்து சூப்பராக இருக்கும் அதெல்லாம் எனக்கு நல்லா பிடிக்கும் இதுக்குன்னே குளிர்காலம் எப்பன்டா வரும் அப்படின்னு நாங்கள் நாங்கள்லாம் வெயிட் பண்ணுவோம் இப்போது வெயில் காலம் வந்துட்டுன்னால் நம்ம இப்போது வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கே என்ன நினைப்போம் எப்பா வெயில் வெளியே போனாலே இந்த சூடு மண்டையை பிளக்குது போகணுமா அந்த இடத்துக்கு போகணுமா அப்படின்னு தோணும் இப்போ ஒருத்தவங்கள் வந்து லெட்ரு கொடுத்துருப்பாங்க அந்த கல்யாணமோ ஒரு ஏதோ ஒரு இது விசேஷத்துக்கு லெட்ரு கொடுத்துருப்பாங்க பக்கத்திலையாதான் இருக்கும் ஆனாலும் வந்து வெயில் வந்துட்டுன்னால் எப்பா இந்த வெளியில் காலத்தை நம்ம போகணுமா போய் அங்கே போய் சாப்பிடணுமா அப்படிலாம் தோணும் ஆனால் இதுவே குளிராக இருந்ததுன்னா நம்ம என்ன நினப்போம் போகலாம் அப்படி நல்லா தலகானாலே ஸாரி எல்லாம் எடுத்து வச்சு எல்லா அலங்காரம்லாம் எடுத்து வச்சு அப்படி ஜாலியாக காலையில எந்திரிச்சோன்ன குளிச்சோமா எல்லாம் போட்டோமா குடும்பத்தை கூட் கூட்டிட்டு அப்படியே அந்த விசேஷ வீட்டுக்கு போகணுன்னு தோணும் இந்தமாதிரிதான் இந்தமாதிரி விஷயங்களுக்கு எனக்கு நல்லா பிடிக்கும் குளிர் காலத்தில் இந்த சூடான அந்த அது என்ன சொல்லுவாங்கள் மக்காச்சோளம் அப்புறம் சூடாக பஜ்ஜி இதெல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு சாப்பிட பிடிக்கும் இந்த பஜ்ஜி போடணுங்கிறதுக்காகவே எனக்கு குளிர்காலம் எப்பன்டா வரும் ஏன்னா நம்ம வந்து வெயில் காலத்தில் பஜ்ஜி திங்கிற சுகத்துக்கும் குளிர் காலத்தில் பஜ்ஜி சாப்பிட்ற சுகத்துக்கும் நிறையவே வித்தியாசம் உண்டு எனக்கு வந்து குளிர் காலத்தில் வந்து நல்லா சாப்பிட பிடிக்கும் சொல்லப்போனால் வீட்டில வித விதமாக சுட சுட செஞ்சு அப்படி அந்த குளிரு குளிர் சமயத்தில் சூடாக சாப்பிட பிடிக்கும் அதுவும் வீட்டில இருந்தாலும் இப்போ குளிரும் தெரியுமா குளிர்ந்த காற்றடிக்கும் நல்லா குளிர் காற்று அடிக்கும்போது இந்த வெளியே போய் உட்காந்து ஒரு சொட்டரோ ஒரு அது என்ன ஒரு போர்வையோ நம்ம போத்திகிட்டு அப்படி கையில் ஒரு காஃபியும் வச்சிட்டு வெளியே வாசல்ல போய் உட்காந்து அப்படி அந்த குளிரு எப்படிடா வருது எப்படி வருது அப்படி அந்த குளிர் சுகத்த நல்லா அனுபவிக்கலாம் அதனால் நல்லா பிடிக்கும் அதும் அதுவும் இல்லாமல் நமக்கு எப்போவும் எரிச்சலாக இருக்காது இப்போ க நல்லா வெயில் காலம்லாம் வந்ததுன்னா கிச்சன்குள்ள நிற்கவே முடியாது சமையல் அறையில் எந்த பக்கம் போனாலும் வேர்த்து ஒழுவும் இங்கே எப்பிடின்டா அந்த சமையல் அறையை விட்டு வெளிய வருவோம் நம்ம அப்படின்னு இருக்கும் என்னதான் பண்ணுறது வேற வழியும் இல்லை சமைச்சுந்தான் ஆகணும் அப்படின்னு தோணும் அதனாலே ஒன்றும் சமைக்க தோணாது வெறும் ஒரு ரசமோ ஒரு பொரியலையும் வச்சிட்டு நகர்ந்தாலே எப்போ கிச்சன்லேருந்து சமையல் அறையில் இருந்து தப்பித்து ஓடலாம்னு தோணும் ஆனால் அதுவே இப்போ குளிர்காலன்னு வச்சிட்டேன்னு பார்த்துகோங்களேன் வந்துட்டுன்னால் நமக்கு என்ன தோணும் அப்பா ஓகே கிச்சன்ல நிக் நின்றா வெக்கையே தெரியாது வெக்கை தெரியாததனால நம்ம வந்து மனதார சமைப்போம் ஒரு எரிச்சல் இல்லாமல் பார்த்து பார்த்து வீட்டில உள்ள எல்லாருக்கும் நல்லா பார்த்து பார்த்து சமைப்போம் அது எனக்கு நல்லா பிடிக்கும் ஒரு சப்பாத்தி போடணும்னாலும் நமக்கு இந்த வெயில் வெக்கை காலத்தில் எரிச்சலாக வரும் போடணும் தேய்க்கணும் எடுக்கணும் ஆனால் குளுர்காலத்தில் வந்து அப்படிலாம் இல்லை